நான் பைக்கில் போய்விட்டு பாக்கணுன்னு நினைக்கிற எடம் என்னென்னா மைசூர் மஹாராஜா அரண்மனை ஏன் அதை நான் பாக்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்துவிட்டு ஒரு தவிர்க்க முடியாத வரலாற்று நினைவு சின்னமாக இருக்குது அங்கே போய்விட்டு வந்தவங்க எல்லோருமே எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா கண்டிப்பாக அதை போய்விட்டு மைசூர் மஹாராஜா அரண்மனையை போய்விட்டு நைட் டைமில் லைட் செட்டிங்ஸோடு பாக்கணுன்னு சொல்லியிருக்காங்க